இப்போ ரிட்டயர்ட்மெண்ட் ஆயிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆவுதுங்க இந்த அஞ்சு வருஷமாக நான் வந்து வெளியே ஃபீல்டில் வந்து ரியல் எஸ்டேட்டில போயிகிட்டு இருந்தேன் அப்புறம் இண்டிஜூவலாக வந்து தனியாக சுயமாக ஃபேக்ட்ரி வச்சு நான் நடத்திட்டுருந்தேன் அதுலையும் எதிர்ப்பார்த்த மாதிரி லாபங்கள் கிடைக்காதனால அடுத்து வந்து இப்போ இந்த இன்சூரன்ஸு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷியங்களில் போயிட்டுருக்கேங்க சார் அது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு இருந்தாலும் அதுலையும் வந்து நிறையா சிக்கல்கள் வருது அதையும் இப்போ சமாளிச்சிக்கிட்டு என்னுடைய தொழிலை நான் பண்ணிகிட்டே இருக்கேங்க சார் வருமானம் இப்போ மாத வருமானோன்னு பார்த்தாக்கா நார்மலான ஒரு விஷயங்கள் வந்துவிட்டு இருக்குங்க என்னுடைய இதுக்கு தேவைக்கான வருமானம் வந்துட்டுருக்கு சார் இது எனக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குங்க